ஹலோ ஆ வணக்கம் சார் ஆ ராஜ் கெ கேபுங்களா ஏஜென்சிங்களா ஆமாம் சார் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சார் நான் ஒரு வண்டி கேட்டு புக் பண்ணியிருந்தேன் சார் ஆமாம் சார் அந்த ப்ளேஸ் தான் பெரம்பலூர் சைடு தான் சார் ஆமாம் சார் நான் தான் சார் அது ஆ ஆமாம் சார் நான் கன்ஃபாம் பண்ணிட்டேன் சார் உங்களுக்கு பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸும் உங்களுக்கு அமௌண்ட் அமுச்சிவிட்டன் இப்போ என்னன்னா இப்போ எமர்ஜன்சியாக நாங்கள் வேற எங்கேயே போறாப்ல இருக்குது சார் ஆமாம் சார் அந்த ப்ளேஸ்க்கு இப்போ நாங்கள் போகிறமாரி இல்லை திடீர்னு கேன்சல் ஆகிடுச்சி ஒரு எமர்ஜன்சி ஒர்க் அங்கே போகிறமாதிரி ஆகிட்டு அதனால இப்போ அந்த கேபை வந்து கேன்சல் பண்ண முடியுமா சார் இன்னும் டிரைவர் கிளம்புலலைங்கள சார் அப்படிங்களா இதனால நீங்கள் வேற ஒரு சவாரி வேணாம்னு சொல்லிட்டீங்களா இல்லை சார் நான் இப்போ ஆக்சுவலி என்னன்னா இப்போ நாங்கள் இப்போ ஒரு ஆஃப்னாருக்கு முன்னாடி வரையும் போறாப்ல தான் இருந்துச்சி இப்போதான் சார் சடனாக வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி ஆமாம் சார் ஒரு எமர்ஜன்ஸி இங்கே ஓகே ஓகே சார் இல்லை சார் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் பேசி பாருங்கள் ஏன்னா இப்போது அந்த அட்வான்ஸ் பணத்தையும் இப்போது எங்களுக்கு கொஞ்சம் திரும்ப கொடுக்க முடியுமா சார் இல்லை சார் இப்போ நாங்கள் போகிற ப்ளேஸ் வந்து எங்களுக்கு கார் தேவைப்படாது என்னன் என்ன காரணம் அப்படினா நாங்கள் வண்டியிலயே போய்டுவோம் சார் இல்லைனா நான் இப்போது அந்த ப்ளேஸர ப்ளேஸை மட்டும் வேணாம் சொல்லிட்டு உங்கள் காரையே நான் புக் பண்ணிடுவேன் ஆனால் இப்போ வந்து நாங்கள் இது பக்கத்தில் தான் சார் இருக்குது வண்டியிலயே போய்டுவோம் கொஞ்சம் ஒரு எமர்ஜன்ஸி மெடிக்கல் வரையும் போறாப்ல இருக்குது அப்படிங்களா சார் ஓகே சார் நீங்கள் உங்கள் மேனேஜர் வந்தோடன்னே கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் சார் இதே நம்பர் தான் என்னோட ஜீபே நம்பர் ஆல்ரெடி அமுச்சியிருப்பன் உங்களுக்கு அந்த நம்பருக்கு மட்டும் கொஞ்சம் என்னோடய பணத்தை வந்து அட்வான்ஸ் பணத்தை வந்து போட்டுற சொல்லுங்க சார் ஆமாம் சார் நான் அட்வான்ஸ் ஒரு ஆயர்பா பண்ணியிருந்தேன் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் அதை மட்டும் கொஞ்சம் போட சொல்லிடுங்க சார் வேணும்னா டிரைவருக்கு வேணுனா ஒரு நூறுபாய் காசு கொடுத்துட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வேணுனா போட சொல்லுங்க சார் ஏன்னா எங்கள் சைடும் மிஸ்டேக் தான் ஏன்னா நான் புக் பண்ணிட்டு இன்னோரு ஒரு ஒன்னவர்ல கிளம்புற மாதிரி இருக்கும்போது நான் வந்து அதை கேன்சல் பண்ணுறன் என்னோட சுச்வேஷன் அப்படி சார் அதனாலதான் சார் ஓகே சார் நீங்கள் டிரைவருக்கு நூறுவாய் எடுத்துக்கோங்க எடுத்துவிட்டு பேலன்ஸ் வந்து தொள்ளாயிர ரூபாய வந்து எனக்கு கொஞ்சம் ஜீபே பண்ணிவிட சொல்லுங்க சார் ஓகே சார் ஓகே சார் ஆமாம் சார் தமிழ் ப்ரியா அப்படின்றது நேம் ஜீபே நேம் ஜீபே நம்பர் இருக்கும் ஆ ஓகே சார் நீங்கள் கன்ஃபாம் பண்ணிட்டு எனக்கு போட்டுடுங்க சார் ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆஃப்னார்ல மறுபடியும் கால் பண்ணடுங்களா சார் அப்படிங்களா சார் சரி ஓகே சார் நான் உங்களுக்கு நான் ஆஃப்னார்ல கால் பண் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கனா நான் கால் பண்ணல சார் அப்படி இல்லைனா ஆஃப்னார்ல உங்களுக்கு கால் பண்ணுறன் நீங்கள் கால் பண்ணதுக்கப்புறோம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபாம் பண்ணிடுங்க சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார்